எங்கப் பகுதியில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மேம்படுத்துகிறதுக்கு எந்த ஒரு நிறுவனமும் இங்கே கிடையாது எனக்குத் தெரிஞ்ச வரைக்கும் காலேஜ் லெவெல்லனு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்போர்ட்ஸ் கோட்டாஸ்லா நம்மளுக்கு கொடுப்பாங்க எப்படின்னா இப்போது வந்து நிறையா நம்ம ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டி நிறையா பிரைஸ் வாங்குனோம் அதுலேயே நிறையா இருக்குது அந்த மாதிரி வந்து நம்ம போயிட்டு வின் பண்ணிட்டு நம்மளுக்கு அதில் நான் சர்ட்டிஃபிக்கேட்னு ஒரு சர்ட்டிஃபிக்கேட் கொடுப்பாங்க அதை வச்சு நம்ம வந்துட்டு மிலிட்டரி போகிறதா இருந்தாலும் சரி போலீஸ் போகிறதா இருந்தாலும் சரி ரயில்வேஸ் ஜாப்பு நம்ம ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி இதுக்கெல்லாம் வந்து நெறையா அந்த நாம் சர்ட்டிஃபிக்கேட் இருந்தது வந்து ஹெல்ப் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் காலேஜில் ஃபீஸ் டிடெக்ஷனும் பண்ணுவாங்கள் இந்த நாம் சர்ட்டிஃபிக்கேட்டை வச்சு அது வாங்குறது கொஞ்ச கஷ்டந்தான் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை பண்ணலாம் இந்த மாதிரில்லா வந்துட்டு நிறைய நம்மளுக்கு சர்ட்டிஃபிக்கேட்ஸு அந்த மாதிரி வாங்கி வச்சு இருந்தாக்கா இப்போது சப்போஸ் நம்ம ஒரு இடத்துக்கு ஸ்டேட் லெவெல்லயோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவெல்லயோ நேஷனல்லயோ போய் நம்ம காம்ப்பட்டீஷனில் பார்ட்டிசிப்பேட் பண்ணும்போது இந்த சர்ட்டிஃபிக்கேட்ஸ் எல்லாமே எ கொஞ்சம் நல்லா யூஸ் ஆகும் சர்ட்டிஃபிக்கேட் மட்டும் இல்லாமல் எ எங்கள் சர்க்கம்ஸ்டான்ஸில் நே ஆஃபர்ஸ் இல்லைனாலும் நிறையா வந்து ஸ்பான்ஸர் பண்ணுவாங்கள் நிறையா நிறுவனத்தில் இருந்து விளையாட்டுக்காக ஸ்பான்ஸர் பண்ணுறதெல்லா இருக்குது அந்தமாதிரி சர்ட்டிஃபிக்கேட்லா வச்சுருந்தாக்கா அந்த நிறுவனமே வந்து உங்களை எடுத்துக்கும் எடுத்து உங்களுக்கான தேவையான படிப்புக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்காகவும் அவங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கள் நேஷனல் லெவலில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் எல்லாமே வந்து அவங்களே பார்த்துப்பாங்க உங்க ஸ்பான்ஸர்லேருந்து ஃபூட்லேருந்து நீங்கள் பிராக்ட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஃபெஸிலிட்டுமே அவங்களே பண்ணித் தருவாங்கள்